என்னுடைய வீட்டு பக்கத்தில் ஒரு சின்ன இடோம் ஒன்று காலியாக தான் வச்சிருக்குறோம் வீட்டுக்கு வீடை வந்து முழுசா கட்டாமல் கால்வாசி இடத்த வந்து சும்மாவே வச்சிருந்தோம் அது ஒரு வகையான காய்கறிகளை வளர்த்து சாப்பிடுவதற்காகவே அதை வைத்துள்ளோம் அந்த இடத்துல வந்து நான் மொதல் முதல்ல நட்டது வந்து வாழை மரம் எனக்கு வாழைப்பழம் அந்த வாழைபழம் ஒன்று எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னென்னால் அந்த வாழை மரத்தில் வந்துன்னா வாழை இலை அதில் வரும் பழம் பூ வாழைத்தண்டு அது போய் எல்லா பொருட்களையும் வளர்த்து சாப்பிட முடியும் எல்லாம் சத்தானதாகவும் இருக்கணும் உரமே இல்லாமல் வளர்க்கணும் அப்படிங்கறதுக்காகவே அப்படிப்பட்ட ஒரு இடத்த ஒதுக்கினோம் ஆனால் வெறும் வாழை மரத்துக்காக ஒதுக்கினது ஒரு இடோம் இப்போது வாழை மரம் மூங்கில் மரம் எலும்மிச்ச மரம் மாதுளை மரம் சப்போட்டா மரம் துளசி அப்பனோம் புதினா சின்னச் சின்ன கீரை வகைகள் இப்படி வந்து சொல்லிக் கொண்டே போகிற அளவுக்கு மருத்துவம் நிறைந்த பூங்காற்றாக மாறிவிட்டது அதில் கத்திரிக்காய் வெண்டக்காய் போன்ற சில வகையான தக்காளி அதே போல் சில வகையான காய்கறிகளையும் வளர்த்துறோம் இது எப்படி இருக்குதுன்னா அங்கே ஒரு காலையில் நேரத்தில் ஒரு ஆறு மணிக்கு போனோம்னால் மனது நிம்மதியாக அதோடய காற்றை சுவாசிச்சுகிட்டு அங்கே இருக்கற சின்னச் சின்ன பூக்களை பார்த்துட்டு அங்கே பறக்கும் பட்டாம் பூச்சி இதை போன்ற விஷயங்களை பார்க்கும் போது மனதுக்கு மிகவும் நிம்மதியை தருகின்றது அந்த இடத்துல எனக்கு பிடிச்ச காய்கறிகளை வளர்த்து அதை ஃப்ரெஷ்ஷாக பறிச்சி அப்படியே சமைச்சி சாப்பிடும் போது இதில் இருக்கற சுவையே வேறு தான் நாங்கள் வளர்த்தது என்னமோ வாழை மரத்துக்காக தான் ஆனால் அங்கே இருக்கற ஒவ்வொரு செடிகளையும் பார்க்கும் பொழுதும் ஒவ்வொரு வரலாறாக மாறுகிறது ஒவ்வொரு கனியும் முதற் கொண்டு தனி விதமான சுவையை தருகிறது இந்த மாதிரியான சுவைகள் கடையில் வாங்கிட்டு வந்து அப்போது சமைச்சி சாப்பிட்டாங் கூடோ அப்படி ஒரு சுவை இருக்கிறது இல்லை அந்தளவுக்கு சுவையாக இருக்கிறது நம்மளுக்கும் உள்ள பூங்காற்றில் உள்ள கனிகளும் காய்களும்